சங்கீதா வாட்டர் கம்பெனியாங்க நாங்கள் வீட்டில் ஒரு விஷேசத்துக்காக தண்ணி கேனுக்காக கால் பண்ணியிருக்கோங்க ஒரு ஆயிரம் லிட்டரு தேவைப்படுது ஆ ஆ ஆ குவாலிட்டி எப்படி இருக்கும் குவாலிட்டி எப்படி இருக்கும் நம்மகிட்ட ஆ ஆ சரி சரி ஏன்னால் ஃபங்க்ஷனுக்குனால் எல்லாருமே இது பண்ணுறதுனால தண்ணி சுத்தமாக வேணும்

சரி சரி ஓகேம்மா இப்போ வந்து இப்போ இப் பக்கத்தில் தான் மேம் டொண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் உங்களால் டோர் டெலிவரி பண்ண முடியுமா எங்களுக்கு ஈவினிங்லேருந்து இல்லைன்னா மார்னிங் அந்த ரெண்டு டைம்முக்குள்ள வேணும் மாரி இருக்கணும் ஃபங்க்ஷனுக்கு ஆ அட்ரெஸ் நாங்கள் ஆ சொல்கிறேன் மேம் நம்பர் நயன் கங்கை ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரீட் நெய்வேலி மெயின் ரோட் வடலூர் ஆ ஓகே மேம் அமௌண்ட்டு ஜீபே இருக்கா மேம் உங்கள்கிட்ட ஆ ஓகே சொல்லுங்கள் மேம் ஓகே ஓகே ஓகே மேம் இப்போ இது வந்து இது வந்து கேனு மூலிமா இருக்கா இல்லை ஒரு லிட்டரு பாட்டிலாக இருக்கா மேம் ம் அதான் ஓகே மேம் அது பெரிய கேனாக இருக்காது சின்ன கேன் வாங்கிலாம்

காஸ்ட்டு காஸ்ட்டு அதிகமாகுமா இப்போ மொத்தமாக வாங்குகிறதுக்கும் பெரிய ம் பெரிய பாட்டிலாக வாங்குகிறதுக்கும் சின்ன பாட்டிலாக வாங்குகிறதுக்கும் இப்போ வந்து ரேட்டு வித்தியாசம் இருக்கா ஏன்னால் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ம் அதான் தண்ணி நல்லாருக்கும் த நல்லாருக்கும் அப்படின் சொன்னாங்க அதனால் சரி ரேட்டு எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு பார்த்துக்குறேன் நானு ஓ ம் ம் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் ஆ ஓகே மேம் ஆ சொல்லுங்கள் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் ஆட்ரு கண்ஃபார்ம் தான் அமௌன்ட் எவ்வளோ மேம் அமௌன்ட் எவ்வளோ வருது தெளசன் லிட்டருக்கு

ஓகே மேம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கள் அதான் த்ரீ தெளசண்ட் வரும் சொன்னாங்கள் சரி அதான் அதில் கம்மி பண்ணலாமா என்னென்னு கேட்க தான் ஆ ஓகேம்மா சரி ஓகே மேம் தேங்க் யூ மேம்